எங்களோடைய பகுதிகளில் வந்து சோளம் பரு மக்காச்சோளம் பருத்தி கம்பு எள்ளு எள்ளு பயிறு வகை பயிறு வகை இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து விவசாயிங்க வெளியில் விற்பனை செய்வோம் சோளம் வந்து ஆறுமாதம் பொருள் வந்து அதை வந்து அடித்து அதை வந்து முதல்ல காடுங்களில் என்ன பயிர் வைக்கணும் எப்படி பயிர் வைக்கணும் காட்டை வந்து சு சுத்தம் பண்ணி சரி பண்ணி ஆளுங்களை வச்சி எல்லாம் வேலை வாங்கி அப்புறமே நம்ம வந்து சோளத்தை போட்டு அதை மருந்து அடித்து களை வெட்டி யூரியா போட்டு உரம்லாம் வச்சி நல்லா வந்ததும் மிஷினை விட்டு அறுவடை பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணுவோம் ஒரு நூறு கிலோ நூறு கிலோவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுரூபா மூட்டை வந்து அது மாதிரி நாங்கள் வெளியில் அதே மாதிரியே பருத்தியும் பருத்தியும் வந்து நாங்கள் வந்து பருத்தியும் வந்து ஆடி மாதம் காட்டு வேலை ஆரமித்து அதை வந்து விவசாயம் பண்ணி அதெல்லாம் வந்து ஆள் விட்டு நடவு செஞ்சி களை வெட்டி மருந்தடித்து அதெல்லாம் பருத்தி வந்து ஒ உரம் வச்சி அதுக்கப்புறம் பருத்தியெல்லாம் மருந்தடிச்சதுக்கப்புறம் நிறைய வெடிக்கும் அதெல்லாம் வந்து பருத்தியெல்லாம் எடுத்து சாக்கில் திணித்து ஒரு கிலோ வந்து அறுபத்தி ரெண்டு அறுபது இப்படி தான் வந்து எடுக்கிறாங்க அதையும் நாங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் கரும்பு அதே மாதிரியே அது வந்து ஒரு வருசத்துக்கான பயிர் கரும்பு வந்து அதே மாதிரியே நீ கரும்பு வந்து காட்டெல்லாம் சுத்தம் பண்ணி கரும்பு நட்டு ஆளுங்களை வச்சி கரும்பு நட்டு தண்ணி பாய்ச்சி உரம் போட்டு மருந்தடித்து கரும்பெல்லாம் அந்த அந்த தருணத்துக்கு வந்ததும் அந்த கரும்பெல்லாம் நிறைய க ஆளுங்களை விட்டு கழிச்சி ஒரு லோடு இவ்வளவு அப்படின்னு ஏற்றி கொண்டு சர்க்கரை ஆலையில் வந்து அதை வந்து டன்னு டன்னு பிரகாரம் அதே மாதிரியே செய்வோம் அதே மாதிரியே எள்ளு வந்து பனி நாளையில் பனி நாளையில் வந்து அதை வித விதச்சி அதையும் களைவெட்டி மருந்துலாம் அடித்து சுத்தம் பண்ணி ஆளுங்களை விட்டு எல்லா வேலையும் செஞ்சு அதை வந்து தருணத்தில் எள்ளுக்கா பிடிங்கி அதை வந்து நல்ல கீழே படுதா போட்டு நல்லா களம் பொழி வச்சு அதே மாதிரியே அடித்து ஒரு மூட்டை இவ்வளவு ஒரு கிலோ இவ்வளவு அப்படின்னு போய் அதையும் கொண்டு நம்ம வெளி ஊரில் போய் நம்ம வந்து அதை போட்டு வரணும் எள்ளு எள்ளு அதே மாதிரியே பயிறு வகையும் அப்படி தான் பருத்தி போடும் போது பயிறு வகையும் போட்டோம்னா கொட்டைமுத்து கொட்டைடமுத்து தட்டைப்பயிறு மொச்சக்கொட்டை பச்சைப்பயிறு எல்லாம் போடலாம் எல்லாம் போடலாம் அதே மாதிரியே அதுக்கும் மருந்தடிக்கணும் அதே மாதிரியே அது வந்து நல்லா காஞ்சதும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தட்டி அதெல்லாம் செஞ்சு அதே மாதிரியே ஒரு கிலோவுக்கு இவ்வளவு அப்டின்னு கொண்டு நாங்கள் எடை வைக்கணும் வணிகத்தில் கொண்டி நம்ம வணிக வியாவாரிங்கள்லாம் அதை கொண்டு வெளியில் கொண்டு அதை எடை வைக்கணும் தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு மொச்சக்கொட்டை அதே மாதிரியே கொள்ளு கொள்ளு இதெல்லாம் அங்கே வந்து வைக்கணும் வெங்காயம் எங்கள் பக்கத்தில் வந்து வெங்காயம் கிடைக்கும் வெங்காயம் அதே மாதிரியே சின்ன வெங்காயம் தான் கிடைக்கும் இங்கே பெரிய வெங்காயம் நாங்கள் வைக்கிறதில்ல சின்ன வெங்காயம் தான் கிடைக்கும் அதே மாதிரியே கம்பு கம்பு விதைக்கணும் சோளம் மக்கட்ட சோளம் அதே மாதிரியே குருவி பொருக்கிடாம அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் குருவி வந்து ஒரு குருவி வந்து உட்காந்தா நிறைய குருவிகள் வந்துரும் அதெல்லாம் வந்து நம்ம பாதுகாப்பாக அந்த குருவி பொறுக்காத குருவிகள்லாம் ஓட்டிக்கிட்டு அதையும் நம்ம பாதுகாப்பா கம்பு மக்காசோளம் இதெல்லாம் வந்து மக்கட்ட சோளம் இதெல்லாம் வந்து அறுவடை செஞ்சி நாங்கள் கொண்டு வெளியில் கொண்டு ஏற்றி கொண்டு போடணும் இதுவும் நல்ல நமக்கு நல்ல பயனை தரும் இந்த வந்து இந்த இது வந்து அடுத்தது வந்து வரகு பனி நாளையில் வரகு தெளிக்கணும் வரவு தெளித்து அதே மாதிரியே களத்தில் அடித்து அதுவும் ஒரு மூட்டை இவ்வளவு அப்படிங்கிற ஒரு அளவுக்கு கொண்டு வெளியில் கொண்டு போடலாம் வரகு சிறு தானியத்தில் வந்து இது மாதிரி நம்ம எல்லோருமே செஞ்சி விவசாயத்தில் வரத நம்ம ஓரளவுக்கு செஞ்சு நம்ம சாப்பிட்டாலும் நல்லது அதே மாதிரி விவசாயம் வந்து அழியாம நம்மளும் பார்த்துக்கறது நம்மளோடைய பிள்ளைங்களுக்கு நம்மளோடைய சந்ததியருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயனை கொடுக்கும் நமக்கு வந்து நம்ம காட்டில் உள்ள விளையிற பொருள் எல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு விவசாயம் வந்து ஒரு முக்கியமானதாக நமக்கு அமையும் நமக்கும் நல்ல காசு வந்து நல்ல முறையில நம்ம விவசாயம் பண்ணோம்னா நமக்கு நல்ல பயனை தரும் இங்கே வந்து பருத்தி சோளம் எள்ளு கம்பு மக்கட்ட சோளம் இதெலாம் வந்து இங்கே விவசாயத்தில் வந்து நிறைய கிடைக்கும் கம்பு எல்லாம் இங்கே வந்து கரும்பு கரும்பு எல்லாம் இங்கே வந்து கிடைக்கும் அதே மாதிரி அதை வந்து நல்ல முறையில நம்பளும் பயன்படுத்தி மக்களுக்கும் நம்ம கொடுக்கணும் அதை